நான் காலேஜ் போகிற டைமில் டைம் கம்மியாக இருந்துச்சுனா மாவு இருந்தால் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு தோசை சுட்டுவிட்டு ரெண்டு சட்னி அரைச்சிக்குவேன் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு போய்ருவேன் இன்கேஸ் வந்து அது மாவும் இல்லைன்னா சேமியா இருந்துச்சுனா சேமியாவை கிளரி அதுவும் எடுத்துக்குவேன் சேமியாவும் இல்லை அப்படின்னா நைட்டு செஞ்ச சாப்பாடுருந்துச்சுனா அதையே கிளரி நான் வந்து தக்காளி சாப்பாடாக எடுத்துகிட்டு போய்ருவேன் அதுவும் இல்லாத நேரத்தில் வந்து இட்லி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனா வந்து இட்லி பிடிச்சி இட்லி வந்து எடுத்துகிட்டு போய்க்குவேன் இட்லியும் இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கம்மோது வந்து தயிர் அந்தமாதிரிலாம் வாங் தயிரை வாங்கி தயிர் தாளிச்சு தயிர் சாப்பாடாக எடுத்துக்கு போய்க்குவேன் தயிர் வாங்குறத்துக்கும் கடைக்கு போக வேண்டியதாக இருக்கும் அதுவும் இல்லைன்னா இப்போ தேங்காய் இருக்குன்னா தேங்காய் வச்சி நான் தேங்காய் சாப்பாடை கிளரி எடுத்துக்குவேன் அதுக்கப்புறமா எதுவுமே இல்லை வெறும் மாவு மட்டும் தான் இருக்கு கோதும் மாவு தான் இருக்குன்னா அதையே நான் வந்து பினைஞ்சி இது பண்ணி சப்பாத்தியாக செஞ்சு ரெண்டு ஜாம் வச்சு அதை சாப்பிட்டுக்குவேன்